ஸ்வாமி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் நல்லாயிருக்கும் மேம் இங்கே டீச்சிங்குலாம் சூப்பராக இருக்கும் மேம் ப்யூர் சைன்ஸ் மேம் பயோ மேத்ஸ் மேம் பயோ நர்சிங் கம்ப்யூட்டர் சைன்ஸ் ஹிஸ்ட்ரி மேம் இதில் உங்களுக்கு எந்த குரூப் மேம் வேணும் பயோ நர்சிங் மேம் பயோ கம்ப்யூட்டர் அண்டு பயோ மேத்ஸ் மேத்ஸ் மேம் இதுலலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் மேம் சரிங்க மேம் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் மேம் இந்த மாதிரி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வந்து எழுதணும் மேம் பத்தரைக்கு வந்துடணும் மேம் க பத்தரைக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் மேம் இந்த மாதிரி ஒன்பதரைக்கெல்லாம் வந்து அங்கே ஸ்கூலில் வந்து அரேஞ்ச் ஆகிடணும் மேம் சரி ஓகே மேம் நல்லாயிருக்கும் மேம் ஹாஸ்டல்லாம் சூப்பராக இருக்கும் மேம் இது மாதிரி மூணு நாள் வந்து நான்வெஜ் போடுவோம் மேம் திங்கக்கெழமை வந்து முட்டை போடுவோம் மேம் சனிக்கெழமை வந்து ஃபிஷ் போடுவோம் மேம் சண்டே வந்து சிக்கன் போடுவோம் மேம் அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து சாப்பிட்ற சமைக்கிற சாப்பாடு மட்டும் தான் மேம் டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைத்து போடுவோம் மேம் க்ளீனாக சூப் சூப்பராக இருக்கும் மேம் டெய்லியும் நல்லா தண்ணீரெல்லாம் வரும் சூப்பராக காலையில் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தண்ணீரெல்லாம் வரும் மேம் சூப்பராக எஜுகேஷன்லாம் நல்லாயிருக்கும் மேம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனை வந்து இங்கே சேர்க்கலாம் மேம் நான் வந்து கேரண்டி தர்றேன் மேம் தேங்க்யூ மேம்